கைவினை பொருட்கள் கடை இருக்குது இங்கே நாங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுறோம் மலிவு விலைல கடையில் மலிவு விலைல கிடைக்கிது நாங்கள் அதை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் அதை வாங்கி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லுறோம் அவங்களும் அதை வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க இந்த மண்பானை இந்த இந்த மாதிரி எல்லாம் மண் சம்பந்தப்பட்ட பொருள் இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கல யூஸ் பண்ணிக்கிறோம் பொம்மை இந்த மாதிரி இந்த வளையல் இந்த இந்த மாதிரி எல்லாம் இங்கே எம்ப்ராய்டிங் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வாங்கிற நாங்களும் பயன்படுத்திக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்கிறோம் அவங்க கிட்டயும் சொல்லுவோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் சொல்லுங்க பயன்படுத்துங்கள் எல்லோத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் மலிவான விலைலயும் கிடைக்கிது நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை நம்மளுக்கும் சலுகையாக இருக்குது நம்ம நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ச சௌரியமாக இருக்குது நம்ம செஞ்சிக்கலாம் அது மாதிரி நீங்களும் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க நாங்களும் செஞ்சிட்டு இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறோம் அதை மாதிரி நீங்களும் சொல்லுங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க பாரு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தால் அவங்ககிட்டையும் சொல்லுங்க எல்லாம் வாங்கி பயன்படுத்துங்கள் நல்லது